இப்போது நாங்கள் வந்துட்டு வீட்டில் செய்கிற பானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் அந்த லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு சுகர் எடுத்துக்கணும் அப்புறம் லெமன் எடுத்துக்கணும் அப்புறம் வந்துட்டு சால்ட்டு எடுத்துக்கணும் அந்த சால்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போது ஜில்லுன்னு வேணும்னால் பிரிட்ஜ்ஜில் வாட்டர் போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஐஸ் கட்டி வச்சுக்கலாம் ஐஸ் கட்டி வச்சுட்டு போட்டுக்கலாம் போட்டு நம்ம பானம் ரெடி ஆகிடும் அப்புறம் நம்ம வந்துட்டு சர்பத் போடலாம் சர்பத்துக்கு வந்துட்டு இதோட அந்த டேஸ்ட்டுக்காக ஒரு லிக்யூட் மட்டும் சேர்த்தா சர்பத் ஆகிடும் அப்புறம் நம்ம வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் போடலாம் இப்போது ஆரஞ்ச் ஜூஸ்க்கு நிறைய வேலை இருக்குது அந்த ஆரஞ்ச் பவுடரை வாங்கிட்டு வந்துட்டு தண்ணியில் போட்டு எடுத்தாவே ஆரஞ்ச் ஜூஸ் வந்துவிடும் ஆனால் இப்போது நம்ம ஒரு நிறைய கடைக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னால் டேஸ்ட்டு சுகர் கரெக்டாக இருக்கணும் சால்ட் வாட்டர் டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்புறமேட்டுக்கு நாங்கள் மோ நம்ம மோர் கூட பானங்களில் சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போது நம்மளுக்கு தயிராக தயிர் மிச்சமாகிடுச்சு நம்மளுக்கு தயிர் சாப்பாட்டுக்கு போதும் அப்படின்னு நினைச்சோம்னா மோர் வாங்கி மோர் வந்துட்டு நம்ம வீட்டிலயே குடு போட்டுக்கலாம் எப்படின்னா